வங்கிக்கு செல்லும்போது அங்கு சரியான நேரத்தில் வங்கி ஊழியர்கள் வராததுனால நீண்ட வரிசையும் ஏற்படுகிறது அந்த வரிசையில் நானும் நின்றுக்கேன் இது போன்ற இடர்களை இனிமேல் குறைச்சிக்கணும் எல்லாரும் வங்கியை பொதுமக்கள் கையாளும்போது வங்கிக்கு பொதுமக்கள் ஃபர்ஸ்ட் முதலில் செல்லும்போது வாங்கி ஊழியர்கள் ஏதேனும் படிவத்தை நிரப்பும் சொல்வதால் அங்கு வரும் பொதுமக்கள் படிப்பறிவின்றியும் பட்டறிவின்றும் வருவதால் எழுதப் படிக்கத் தெரியாதவர்கள் வருவதால் அவற்றை சரி செய்ய அவர்கள் படிவம் நிரப்புவதற்கு வங்கியால் நியமிக்கப்பட்ட ஒருவரை வங்கிக்கு வங்கியில் நியமித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவற்றின் தேவைகள் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதனால் வங்கி இருந்து ஏற்படும் இன்னல்களை பெரிதும் குறைக்கலாம் ஆவணங்களை நிரப்பத் தெரியாமல் பலர் இருக்கின்றனர் அதாவது எழுத்தறிவும் பட்டறிவும் இன்றி இருப்பதால் வங்கியில் ஓர் வங்கியால் நியமிக்கப்பட்ட ஒரு நபரை படிவங்களை நிரப்புவதற்கும் தேவையான ஆவணங்களை விரிவாக எடுத்துச் சொல்வதற்கும் ஒருவரை நியமிப்பது வங்கியில் பொதுமக்களுக்கு செய்யும் மிகப் பெரிய நல்லுதவியாக நான் கருதுகிறேன்